பாத்திரம் விறு விறு விறு விறுன்னு கழுவணும் எப்படி கழுவணுன்னா அந்த உப்பு சோப்பு இருக்குல்ல ப்ளூ கலரு உப்பு சோப்பு இல்லைன்னா வெள்ளை கலரு உப்பு சோப்பு எடுத்துக்கொரு சபீனா பொடியை தட்டி நல்லா சூப்பராக நல்லா நான் எல்லாம் வேலைக்கு போயிருக்கேன் அந்த ரொம்ப வேலைக்கு போயிருக்கேன் மண்டபத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வைக்கலாம் போயிருக்கேன் அவ்வம்போது நிறைய பாத்திரம் வரும் அவ்வளோத்தையும் நான் நல்ல என்னையை வின்ன கழுவ அதற்கப்பறம் சோப்பு நிறைய நல்ல நல்ல ஒரு டப்பில் தட்டிவிட்டு அந்த சோப்பையும் உள்ளே போட்டு கொஞ்சம் பொடியை தட்டிவிட்டு ஏன்னா டம்ளர் நிறைய இருக்கும்ல அவ்வளோத்தையும் கழுவ முடியாதுல்ல அஞ்சு அஞ்சு டம்ளராக அந்த தண்ணியில முக்கி முக்கி முக்கி எடுத்து அதற்கப்பறம் இதில் நல்ல தண்ணியில ஒரு போட்டுருவேன் அதனால நீட்டாக ஆயிரும் அதுகமாதிரி அந்த கேசரி இதுலல்லாம் போகவே போகாது நாங்கள் மண்டபத்தில் வேலை பார்த்தோம் நாங்கள் கஷ்டப்படுற ஆள் தான் நாங்கள் க்ளீன் பண்ண தான் போவோம் க்ளீன் பண்ண தான் போவோம் மண்டபம் எல்லாங்க இல எடுக்க வைக்க இந்த வேலை தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அந்த வேலைக்கு இடைல இடைல போய்கிடுவன் அந்த வேலைக்கு இடைல இடைல போனால் அந்த மண்டபத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சுவிட்டு அங்கே அந்த பாத்திரத்தை போகவே போகாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழுவுவோம் அந்த கேசரி எரி எண்ணெய் டால் டால்லா ரொம்ப இருக்கும் அதுக்கு என்ன பண்ண அந்த சோப்பை தான் வாங்குவேன் உப்பு சோப்பு உப்பு சோப்பு கொஞ்சம் இல்லைன்னா இந்த சோப்பு ஆயில் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா ஜம்முன்னு கழுவுனா அந்த பளிச்சுன்னு ஆயிரும் சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கும் பாத்திரம்லாம் பளபளபளபளன்னு இருக்கும் அதுமாதிரி விளக்கு தேய்ச்சாலும் சரி கொஞ்சம் புளி செங்காமட்டை செங்காமட்டை அதெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக தேய்ச்சா விளக்கு ஜம்முன்னு இருக்கும் நல்லா தெளிவு கொடுக்கும் விளக்கு அப்டே முகம் பார்க்கலாம் அப்படி இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் நல்லா சூப்பராக அழகா இருக்கும் பார்க்க நல்ல விளக்கு ஏற்றலாம் விளக்கு வந்து புளி செங்காமட்டை தூள் இது ரெண்டுமே போதும் சூப்பராக அழகா ஆயிரும் அதுமாரி சபீனா பொடி மூணையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சூப்பராக அழகா தேய்ச்சு கழுவி அதற்கப்றோம்